எனக்கு டிராயிங்ன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு டிராயிங் சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாதான் நான் தேர்ட் ஸ்டாண்டட்லிருந்தே கற்றுக்க ஆரம்மிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சது பார்த்திங்ன்னா ஆப்பிள் பால் அந்த மாதிரிதான் எனக்கு கலரிங் பிடிக்கும் அந்த கலரிங்காகவே நான் டிராயிங் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் சவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வைச்சாங்க அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க அதனாலவே எனக்கு வந்து ட்ராயிங் மேலே ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்லெலாம் போய் நிறைய காம்படிஷன்ல்லாம் டிராயிங் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா என்னுடைய ஆர்ட்டிஸ்ட் யாருன்னு பார்த்திங்ன்னா என்னுடைய டீச்சர் அவங்க நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய வரைய சொல்லிகிட்டேருப்பாங்க அது இல்லாமல் அவர்களும் நிறைய அவார்டெல்லாம் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது பால் அந்த மாதிரி சின்ன சின்னதாக அதிலருந்து அதுக்கப்புறமா வீடு மரம் அந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்து ஒருத்தரை வரைய சொன்னாங்கன்னால் அதுவே நான் வரைஞ்சிருவேன்